மொழி கற்றுக்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது பயனுள்ளது தாங்க இப்போ மொழி நம்ம எதில் கற்றுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியரிடம் கற்றுக்கலாம் ஆசிரியர்கள் இல்லை நண்பர்கள் வட நம்ம கிளாஸ் மேட்ஸ்ஸு வர கிளாஸ் மேட்ஸ் எல்லாம் கிளாஸ் பசங்க பார்த்திங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க கிறிஸ்ட்டின் முஸ்லீம் ஹிந்து இது மாதிரி எல்லாருமே இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட லாங்குவேஜ் என்னென்னவோ அதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் அப்படியும் இல்லைங்களா உங்களுக்கு இப்போ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் மொபைல் ஃபோன் எல்லார்க்கிட்டையும் கண்டிப்பாக இருக்கு இல்லைன்லாம் சொல்ல முடியாது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எல்லார்க்கிட்டையும் மொபைல் ஃபோன் இருக்கு அந்த மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ப என்ன பண்ணுறோம் சும்மா வாட்ஸப்பு இன்ஸ்டாகிராமு சும்மா யூட்யூபு போகறோம் வீடியோ பார்க்கறது லைக் போடுறது இது பண் இது பண்ணாங்க அப்படினு பார்க்குறது அதே தான் போயிட்டுருக்கு இப்போ கூகுளில் இல்லாதது எதுவுமே இல்லைங்க ஒரு நல்லது கெட்டது பயனுள்ளது பயன் இல்லாதது எல்லாமே அனைத்தும் கூகுளில் இருக்குங்க நம்ம அதை வச்சு பயன்படுத்திக்கிறது தான் இவங்க சொல்லுறாங்க அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு பயனுள்ளதாங்க இருக்கு கூகுளில் இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணுறது இப்போ மொழி அந்த மொழியை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா மொழியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைக் எக்கச்சக்கமான மொழிகள் ஒரு ஒரு நாட்டோட உரிய மொழிகள் எக்கச்சக்கமான மொழிகள் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கூ